ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்புறம் ஒரு மனுஷன் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஏன்னால் அதுக்கு முன்னாடி இருந்த சாதாரண ஃபோன்லையுமே கேமரா வெச்சுருந்தாங்க ஆனால் அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருந்த ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எப்போ ஏதா ரொம்ப தேவைன்ற பட்சத்தில் மட்டும் தான் ஒரு மனுஷன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டிருந்தான் ஆனால் எப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த கேமராவோடய க்வாலிட்டியெலாம் கொஞ்சம் அதிகமாக்கி நமக்கு கொடுத்தாங்களோ அப்போ வந்து அதோடய இயற்கை வந்து மாறிடுச்சு ரொம்ப ஏன்னால் அதுதான் ஒரு நார்மலாக தாண்டி எதுக்கு ஃபோட்டோ எடுக்குறோன்னே தெரியாமல் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ எடுக்க ஆரமிச்சுட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு மெமரீஸ் அதை வந்து நம்ம ஞாபகம் வெச்சுக்கலான்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் ஒரு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம அந்த இடத்துல ஃபோட்டோ தான் நமக்கு பெரிசுன்ற மாதிரி ஒரு மனிதனோடய எண்ணம் வந்து மாறிப்போச்சு இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் சாமி பார்க்குறோம்னா அந்த சாமியை கும்பிட்றத தாண்டி அதை ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் இப்போ மக்கள் ஆர்வமாக இருக்காங்க இதனால் கோயில் நிர்வாகத்துக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சினை வருது ஒரு கோயில் உள்ளே போகிறோம் நம்ம கர்ப்பகரை உள்ளே அந்த கருவறைக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொன்னாலும் அதை தாண்டி எடுக்கிறாங்க மக்கள் எடுக்கிறாங்க அந்த ஃபோனெலாம் அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வாங்கி போட்டு உடைக்கறாங்கன்ற மாதிரி செய்திகளெலாம் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் இந்த அளவுக்கு மக்கள் ஏன் மாறினாங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல ஏன் இவ்வளோ போச்சு அப்படின்றது ரொம்ப வருத் வருத்தமாக தான் இருக்குது